இப்போ வந்து படிக்கிறதுனு பார்த்தா வந்து இந்த சீன மொழியிலேர்ந்து இருக்கிற புத்தகம் அப்புறம் ஜப்பான் மொழி புத்தகம் இந்த ஜென் தத்துவம்லாம் இருக்கிற புத்தகம்லாம் வந்து மொழிப் பெயர்க்கப்பட்டதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி படிப்பேன் நான் வந்து அந்த ஜென் தத்துவத்தில்வந்து நிறையா வாழ்வியல் கருத்துக்கள்லாம் இருக்கும் எப்படி மக்களால் நம்ப வாழனும் எப்படி திருடக்கூடாது எப்படி பொய் சொல்லக் கூடாது எப்படி பொறாமையாக இருக்கக் கூடாது இப்படி பாரபட்சம் காட்டக்கூடாது மற்றவங்கலாம் வந்து மற்ற பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டும் இப்படி செல்லம் கொடுக்கறது அதை மாதிரிலாம் இருக்கு இருக்கிறது அந்த மாதிரி நிறையா கருத்துக்கள்லாம் அந்த ஜென் தத்துவம் புக்லல்லாம் இருக்கும் இது மாதிரி நிறையா வாழ்வியல் கருத்துக்கள்லாம் கொண்டதினால அந்த ஜென் தத்துவ நூல்கள்லாம் வந்து ரொம்ப படிக்கிறதுக்கே ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் ரொம்ப இது அறிவு பூர்வமாகவும் இருக்கும் சைனா இந்த சைனா புத்தகங்கள்லாம் வந்து அவங்களோட வாழ்வியல் நெறிகள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அது மாதிரி இருக்கும் ஜப்பான் புத்தகத்துலல்லாம் வந்து இந்த குங்ஃபூ கலைகள் அப்புறம் இந்த கராத்தே கலைகள்லாம் எப்படி தோன்றுச்சு அதுவும் எல்லாமே இருக்கும் அதுவும் இல்லாமல் சைனா பொறுத்த விதத்தில் வந்து இந்தியரை பற்றி அந்த போதி தர்மர்லாம் வந்து அவங்களுக்கு என்னனென்ன கற்றுக் கொடுத்தாங்க எப்படி அந்த கலையெல்லாம் கற்றுக் கொடுத்து சைனா எப்படி ஒரு நல்ல நாடாக இருக்குங்கிறத வந்து சைனா புத்தகத்துலலாம் நிறைய இடத்தில் குறிப்பிடப்பட்டுருக்கும் சைனாவில் போய் யாரை கேட்டாலும் அங்கே போதி தர்மனை பற்றி சொல்வாங்க ஜென் தத்துவங்களில் வந்து நிறையா வாழ்வியல் கருத்துக்கள்லாம் இருக்கும் அதை நம்ம வாழ் வாழ்வியல் நடைமுறைக்கு நம்ம எடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டால் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நல்லது